கல்லணை டேமும் ஸ்ரீரங்கம் டெம்புளும் போகணும் டேக்ஸி கிலோமீட்ருக்கு எவ்வளோ வரும் நான் கொல்லுமாங்குடிலேருந்து பேசுகிறேன் சார் மேடம் பத்தாம்தேதி ம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆ ஓகே சிக்ஸோ க்ளாக்கே கிளம்புவோம்

அமௌன்ட்டு ஓகே மேம் ப இப்போ ஜிபே பண்ணிடலாமா மேம் அட்வான்ஸு ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஈவினிங் சிக்ஸோ க்ளாக் ஸ் மார்னிங் சிக்ஸோ க்ளாக் கிளம்பிறேன் மேம் வந்துடுங்க ஆ ஒரு அஞ்சு பேர் போகணும் மேம்